இல்லை நான் ஓட்டப்பயிற்சிலாம் எடுத்ததில்லை சும்மா காலேஜ் ஃபங்ஷன் அதேமாரி இதில்தான் ஓடிருக்கேன் உ எனக்கு ஸ்டேட் லெவலில் ஓடணுன் ஆசை அதேமாரி வேல்டு லெவலில் ஓட்ரி ஓடி வின் பண்ணணுன்னு ஆசை அதேமாதிரி ஓ ஓடிட்டிருக்கக்குள்ள என் என் உடலில் உள்ள கொழுப்புகள் குறையிறதுக்காக வேண்டி குறையிறதுக்காக ஓடுவேன் சாய்ந்திர டைமில் நிறையா ஓ ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓ ஓடிக்கிட்டே இருக்கணும் அது ஓடுறதால நம்ம உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு அதெல்லாம் சீக்கிரம் குறஞ்சிடும் நம்ம உடல் ரொம்ப பலமாகவும் பலமாக இருக்கும் ஸ்டேட் லெவல் போயி தமிழா ஸ்டேட் லெவல் போயி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேரு வாய்ங்கி கொடுக்கணுன்னு ஆசை எனக்கு ஸ் ஸ்டேட் லெவலில் ஓடணுன் ஆசை அதேமாரி இப்போது சாயந்தர நேரத்தில் எப்போதும் எ எப்போதுமே டிரெயினிங் எடுக்க மாட்டேன் ஏ சாயந்தர நேரத்தில் இப்போது கல் கல்லூரி முடிஞ்சு போயி வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கையில அப்போது ஓட் ஓடி ஓடி பிரேக்டிஸ் பண்ணிப்போம் மற்றபடி தேவையில்லாத நேரத்துலலாம் ஓட மாட்டேன் சாய் அதேமாரி சாயந்தர நேரத்தில் நம்ம ஓடினா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறஞ்சி நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும் அதேமாரி ஓட்றத் ஓடுறதால வந்து நம்ம கோ நம்ம இன்னும் சுறுசுறுப்பாக்கும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஒரு செயலை செய்யணுனா அதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பு அவசியம் அ நம்ம ஓடுறதால நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஓ ஓடிக்கிட்டே இருக்கணும் பயிற்சி மேற்கொண்டுட்டே இருந்தால் எப்போதும் வெற்றி ம் ம் வெற்றி வந்துடும் முயற்சி பிளஸ் பயிற்சி இஸ் ஈக்வல் டூ வெற்றி அதேமாரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அடுத்து அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின் தோணும் ஓடுறதால வந்து ஓடுறதால உடம்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்காது இப்போ நம்ம எதாவது கவலையில் இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தால் அது எதுவுமே தெரியாது